இப்போது நான் வந்து ஒரு லாங் டிரைவ் ஒரு டூரு அது மாதிரி வெளில எங்கேயாது போகிறோன்னா வந்து எனக்கு வந்து லாங் டிரைவ் பண்ணுறது வந்து பைக்கில் வந்து லாங் டிரைவ் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் லாங் டிரைவ் அப்படின்னு பண்ணும்போது என்னென்ன மேக்ஸிம் என்னென்ன ஒரு முக்கியமான பொருளெலாம் என்னென்ன எடுத்து வைச்சுக்க விரும்புவேன்னால் பெட்ரோல் பைக்கில் வந்து ஃபஸ்ட் பெட்ரோல் ஃபுல்லாக இருக்கா அப்படிங்குறத வந்து செக் பண்ணிட்டு பெட்ரோல் தேவையான அளவு பெட்ரோல் எடுத்துக்கிட்டு பைக்கை ஃபுல்லாக கண்டிஷனை வந்து பார்க்கணும் ஃபுல்லாக பிரேக் இருக்கா பைக்கோட கண்டிஷன் எப்படி இருக்குது அவ்வளோ லாங்கு போகுமா அப்படிங்குற பைக்கோட கண்டிஷன் என்ன அப்படிங்குறத வந்து பைக் கண்டிஷனை வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு பைக்கை ரெடி பண்ணிட்டு எனக்கு தேவையான ஃபுட்டு தண்ணி அப்புறம் தேவையான டிரெஸ்ஸு எங்கேயாது குளிர் பிரதேசம் அப்படிங்குற அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான டிரெஸ்ஸு ஜர்க்கின்னு ப்ளஸ் ஹெல்மெட்டு மழை வருது அப்படின்னா மழைக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெயின் கோட் போட்டுக்கணும் ரெயின் கோட்டு எந்தந்த சுச்சுவேஷனில் இப்போ திடிரெனு என்ன எப்போ என்ன நடக்கும் அப்படிங்குறது வந்து நம்மளுக்கு தெரியாது அதனால வந்து முன்கூட்டியே எல்லாத்துக்கும் தயாராக வந்து நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு போவது வந்து ஒரு சிறந்ததாக இருக்கும் தேவையான காஸ்ட் அமௌண்ட்டு வந்து இப்போ திடிரெனு எதாவது பைக் பஞ்சர் ஆகலாம் இல்லை பைக்கில் ஏதாவது ஒரு பிராப்ளம் வந்து அதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதை சரி பண்ணணுனா அதுக்கான அமௌண்ட்டு தேவைப்படும் அதை நம்ம எடுத்துக்கணும்